ஹலோ வணக்கம் ஆ ஆமாம் சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ சரிங்க மேடம் லிஸ்ட்டு வச்சுருக்கிங்களா கையில ஆ சரிங்க மேடம் உங்களுக்கு என்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அதெல்லாம் நாளைக்கு காலையில் வரலாமா மேடம் ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கு சொல்லிருக்கிங்க லோடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அதெல்லாம் பண்ணிவிடுவோம் மேடம் ஆனால் அதுக்கு வந்து வண்டி வாடகை ஆள்கூலி எல்லாம் தனியாக வரும் மேடம் ஒரு ஆளுக்கு வந்து இற ஏற்றி இறக்குறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நூறுவான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்பகிற லிஸ்ட்டுக்கேற்ற மாதிரி ஆள் வருவாங்க மேடம் என்னான்ன காய்கறி எல்லாம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ ஓகே ஆ சரிங்க மேடம் அது தனி காஸ்ட் வரும் மேடம் அது ஆ ஓகே ஆ அதெல்லாம் வந்துரும் மேடம் வேறு வேறு வெள்ளரிக்காய் மட்டும் இப்போ கையில் ஸ்டாக் இல்லை அது மட்டும் நீங்கள் பக்கத்தில் வேணா அது அது வந்து நம்ம பக்கத்தில் வேறு டீலர் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசி வேணா நாங்கள் இது பண்ணுறோம் அது வந்து அவங்க சொல்லுற அமௌண்ட்டு தான் வந்து நாங்கள் கொடுக்குறமாரி இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் பண்றப்போ நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அவங்க வந்து எங்களுக்கு எவ்வளவுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டு தான் மேடம் நான் உங்களுக்கு கொடுக்குறமாரி இருக்கும் ஆ சரிங்க மேடம் நீங்கள் உங்கள் டீடைல்ஸ் லிஸ்ட்டு அட்ரஸ் எல்லாம் வாட்ஸப் பண்ணிவிடுங்க நாளைக்கு லிஸ்ட் வந்துரும் மேடம் உங்களுக்கு காய்கறி எல்லாமே நாளைக்கு வந்துரும் மேடம் ஆ ஓகே மேடம் ஆ இறக்கிடுவோம் மேடம் நீங்கள் எல்லாமே லொகேஷன் எல்லாம் வாட்ஸப் பண்ணிவிடுங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம்